ஹலோ என்ன புக்கு வேணும்ப்பா ஆ சரிப்பா ரைட் சைடு பார்த்திங்கன்னா தேர்ட் ரேக்கில் வந்து கடைசியாக ஒரு புக்கு இருக்கும் அதை எடுத்துக்கோங்க ம் அந்த புக்கில் வந்துவிட்டு யூஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து எத்தனை நாளில் வந்து ரிட்டன் வேணும் ரெண்டு நாள் வேணுமா சரிப்பா வாங்கிக்கோங்க அங்கே உங்களோடய ஃபுல் டீட்டெயிலுமே கொடுத்துட்டு சிக்னேச்சர் போட்டு வாங்கிக்கோங்க திருப்பி ரெண்டு நாளைக்கு அப்புறம் ரிட்டன் கொடுத்துருங்கப்பா ஆ ஃபுல் ஸ்டோரியாக தான்ப்பா இருக்கும் புக் ஏதாவது டேமேஜ் ஆகிருச்சுனா அதுக்கு ஃபுல் ரேட்டுமே நீங்கள் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் பார்த்து பார்த்து ரெண்டு நாள் போதும்ல ப ரீட் பண்ண ஆ சரிப்பா அதை வாங்கிட்டு திருப்பி ரிட்டன் கொடுத்துருங்கப்பா ஆ திருப்பியும் அதை ரிட்டன் கொடுக்கும்போது சிக்னேச்சர் போட்டு டைமோடு கொடுத்துட்டு வந்துடலாம் அவ்வளோ தான்ப்பா வேறெதுவும் இல்லைல்ல ஆ எடுத்துக்கலாம்ப்பா அந்த புக்கு வேணாம்ன்னா சப்போஸ் ரீட் பண்ணும்போது நல்லாயில்லன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு சைன் போட்டு வேறு புக் வாங்கிக்கிலாம் அதை படிச்சுட்டு முடிச்சுட்டிங்கன்னா ரெண்டு நாளில் ரிட்டன் கொடுத்துட்டீங்கன்னாலே திருப்பி வேறு புக் வாங்கிக்கிலாம் நான் அங்கே இ இருந்துவிட்டேனா என்ட்ட சொல்லலாம் இல்லாட்டினா இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுறேன்ப்பா ஆ ஆமாம்ப்பா நான் இல்லைன்னா வேறு யார்ட்டேயாவது இன்ஃபார்ம் பண்ணிட்டு போய்ட்லாம் ஆ உங்கள் பேர் என்ன ஆ சரிப்பா இது போதும்ப்பா நீங்கள் வ நா அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நான் இல்லைனாலும் அவங்க எடுத்துக் கொடுத்துருவாங்க வாங்கிக்கோங்க ம் சரிப்பா போய்ட்டு ரெண்டு நாளில் ரிட்டன் பண்ணிட்டு சைனோடு வெச்சிட்டு போய்ருங்கப்பா ஆ ஆமாம்ப்பா ரெண்டு நாளில் ரி ரிட்டன் கொடுக்க முடியலன்னா ஒரு நாளைக்கு ஃபிஃப்ட்டி ருப்பீஸ் ஃபைனுப்பா ம் சரிங்கப்பா உங்களுக்கு ரெண்டு நாள் ஆ சரிங்கப்பா தேங்க்யூ ம் ம் தேங்க்யூ